ஹலோ சொல்லுங்கள் ஆமாம் சார் ஜஸ்ட் டயலில் பார்த்துருந்தேன் ஆக்சுவலாக நான் சேலத்தில் தான் எங்கள் பூர்வீகம் ஸோ சேலத்திலையே கொஞ்சம் லேண்ட் வாங்கலாம்னு இப்போ ஒரு ஐடியா எடப்பாடி இருக்குதுல்லையா எடப்பாடிங்கிற ப்ளேஸில் ப்ளஸ்ஸு இளம்பிள்ளை ரெண்டு இடத்துலையும் மெயின் ரோட்லையே தேவை எனக்கு வந்துட்டு இன்டீரியராலாம் வேண்டாம் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் நியராகவே தேவைப்படுது ஆ ஹாஃப் கிலோ மீட்டர் இட்ஸ் ஓகே அது ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் மச் பெட்டர் ஹாஃப் கிலோ மீட்டர் கொஞ்சம் தூரமாக இருக்குது எனக்கு இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸு ஆ

ஆ ஆ எஸ் சார் இப்போது வந்துட்டு ஸ்கொயர் ஃபீட்லாம் என்ன ரேஞ்சு சார் போவது அங்கே

ஓஹோ ஆ ஆ ஆ ஓகே

ஆஹ ஆ ம் எனக்கு கிழக்குல தான் ஆக்சுவலாக வேணும்

ஆ சரி சார்

ம் சரி சரி சார் ஆமாம் ஆ ஓ சரி அது ஃப்ரண்டில் வர்ற ஃப்ரண்ட்லேயே இருக்குமா அது பேக்கில் போய்விடுமா அது அதுயெல்லாமே ரோட்டோரம் மெய்னில் தான் ஆ

அப்படிங்களா சரி சரி ஓஹோ ஆ

ஓஹோ ஓகே ஓகே இப்போ தான் நிறையா ஆஃபர்லாம் பண்ணுறாங்களே சார் ம் ஆஹா

ஓஹோ ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் ஆ ஆஹா இப்போ எத்தனை நாளில் பண்ணலாம் சப்போஸ் எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாக்க எத்தன நாளில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக் கொடுப்பிங்க ஆ ஓகே ஓ தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் நான் என்னங்கிறதை அது கன்சல்ட் பண்ணிட்டு கூப்பிட்றேன்